நாங்கள் எங்கள் தோட்டத்தில் நடுற செடிக்கு வந்து எங்கே எங்கேருந்து வாங்கிவிட்டு வருவோனால் பக்கத்தில் இந்த ராய கோட்டை அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்க ஏரியாவுலெலாம் இந்த இந்த மாதிரி அந்த செடிங்களை வளர்க்கறதுக்குனே தனியாக ஷெட்டு வச்சு க்ரீன் ஹவுஸுன்னு போட்டு அந்த மாதிரியெல்லாம் நாற்று விட்டுன்னு இருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல போய்விட்டு அவங்க வந்து இயற்கையான முறையில் வந்து செடி வளர்க்கறதுனால ரொம்ப வீரியமாக இருக்கிற அப்புறம் சக்தி வாய்ந்த நல்லா அந்த மாதிரி இருக்கிற செடிங்களை பார்த்துதான் வாங்கிவிட்டு வருவோங்க அந்த செடிங்களை போய்விட்டு நம்ம இங்கேந்து அங்கே போய் அந்த செடியை பார்த்துட்டு அது நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த செடி ஏற்கனவே வாங்கிவிட்டு போனவங்க அவங்களுக்கு அவங்க கிட்டேலாம் போய் விசாரிச்சுட்டு இந்த செடியில் நல்லா இப்படி இது வருதா நல்லா செ நல்லா மகசூல் கிடைக்கிதா அந்த மாதிரியெல்லாம் கேட்டுவிட்டு அந்த மாதிரி இருக்கிற செடியை மட்டும்தான் வாங்குவோங்க அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு இடத்துல இருக்கிற நாலஞ்சு இடத்துல இருக்கிற க்ரீன் ஹவுசெலாம் பார்த்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறந்தான் அந்த தோட்டத்தில் போய் அந்த ஓனர் கிட்டே பேசிகிட்டு அந்த க்ரீன் ஹவுஸ் ஓனர் கிட்டே பேசிகிட்டு அவங்க அந்த மாதிரி நமக்கு தேவையான செடியை நல்லா இருக்கிறத பார்த்துட்டு காசு கொடுத்துட்டு வாங்கிகிட்டு வருவோங்க